ஒன் மந்த்க்கு முன்னாடி நான் ஆயுர்வேதிக் ஷாம்பு அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வாங்கி இப்போ நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால்ருக்கும் அப்றம் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருந்த ஷாம்பு வந்து ரொம்ப ஹேரை வந்து ட்ரை பண்ணும் இப்போ இந்த ஷாம்புல வந்து இது ஆயுர்வேதிக் ஷாம்பு இதில் வந்து நிறையா நேச்சுரல் இன்ஹிரிண்ட்லாம் வந்து ஆட் பண்ணிருக்குறங்காட்டி கொஞ்சம் முடிக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ருக்குது இதில் வந்து ஆம்லா ஆயி அதுக்கப்றோம் ஆலோவேரா மருதாணி செம்பருத்தி இந்த மாதிரி நேச்சுரலான திங்க்ஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிருக்குறங்காட்டி ஷாம்ப் நமக்கு யூஸ் பண்ணும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா தெரியுது ஒயிட் ஹேர்லாம் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது அதுக்கப்றம் என்னோடய முடி வந்து பஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஆய்லியாக இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் இல்லாமல் அந்த ட்ரைனஸும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லா சைனிங்காக இருக்குது டேன்ட்ரஃப்பும் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலாயிருக்குது